நான் என்னோட ஒன்பதாம் வகுப்பில் தான் சமைக்கிறதுக்கு தொடங்கினேன் அது என் அக்கா நல்லா சமைப்பாள் அப்றம் ஒரு சில டிவி ஷோஸ் பார்த்து எனக்கு அந்த ஆர்வம் வந்துச்சு எல்லாம் பெரியவங்கள்லாம் சொல்வாங்க எது ஸ்டார்ட் பண்ணாலும் இனிப்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னு சொல்லி அதான் நான் ஃபர்ஸ்ட்டு இனிப்புலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணே நான் ஃபர்ஸ்ட்டு பண்ணது ப்ரெட் அல்வா அந்த ஸ்டார்ட் பண்ணே அது எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க சாப்பிட்டுட்டு அதுலேருந்து நான் இப்போது நிறைய சமைப்பேன் பிரியாணி சாம்பார் சாதம் அப்படின்னு நிறைய சமைப்பேன் அதுவே எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொல்வாங்க அதனால் எனக்கு சமைக்கிறதில் ரொம்ப ஆர்வம் இருக்குது